நான் ஆன்லைனில் ஒரு வாட்ச் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த வாட்ச் வந்து பார்க்க நிஜமாவே சூப்பராக இருக்குது எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் டெலிவரி பண்ணியிருக்காங்க இந்தனோட கலர் வந்து நான் ஆன்லைனில் பார்க்கறதவிட நேரில் பார்க்கும்போது இன்னும் ப்ரைட்டாக கலர் சூப்பராக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் வாங்கியிருந்தா கூட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும் பட் ஆன்லைனில் ஷாப் பண்ணது இல்லாமல் எனக்கு லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல வாட்ச் வாங்க முடிஞ்சிச்சு இதோடய ப்ராண்டும் வந்து ஃபஸ்ட் க்ளாஸ் ப்ராண்டு தான் அப்புறம் இதோடய குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது இந்த வாட்ச்சை பார்த்தாவே எல்லோருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி இருக்குது இதுவே நீங்கள் கடைக்கு போய் அலஞ்சு திரிஞ்சு இப்போ வேறு ஒரு கடை ஏறி இறங்கி பார்த்து வாங்கணும் பட்டு இதுவே ஆன்லைனில் ஷாப் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச கலரில் பிடிச்ச ஒரு மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நல்லா டைம் சேவ் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் கடைக்குப் போனால் ஒரு ப்ராடக்ட் பாக்கிற இடத்துல இங்கே பத்து ப்ராடக்ட் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்த இது டெலிவரி பார்த்திங்கன்னா அது ஆன்லைனில் பார்க்கும்போது டூ வீக்ஸ் போட்டிருந்தாங்க பட் வந்து வித்தின் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸுக்குள்ளயே எனக்கு டெலிவரி பண்ணிவிட்டாங்க அந்த டெலிவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு டெலிவரியாக இருக்குது அப்புறம் இதில் ஆன்லைனில் ரிவ்யூஸ் கூட பார்த்தேன் பட் ஆன்லைன் ரிவ்யூ பா விட இது வந்து இன்னும் சூப்பராக இருக்குது பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட்டு குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் இந்த வாட்ச் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ண தான் நான் வாங்கினேன் ஆனால் இந்த வாட்ச்சை பார்த்துக்கப்புறம் எனக்கே ஆசையாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி இன்னோரு வாட்ச் ஆட்ரு பண்ணலான்னு இருக்கிறேன் அப்புறம் இன்னோரு வாட்ச்சோடய ஒரு பெஸ்ட்டு இது என்னென்னால் இது வந்து வாட்டர் ப்ரூஃப்பாக இருக்குது ஸோ வந்து நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது கழட்டி வைக்கணும் அப்படிலாம் இல்லை இது குவாலிட்டி நிஜமாவே சூப்பராக இருக்குது எனக்கு எல்லோருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுங்கள் ஏன்னால் ப்ரைஸ்ஸு குவான்லிட்டி குவாண்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஷாப்பிங் தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன்